ஆ ஆமாம் நகைக்கடை தான் சொல்லுங்கள் ஆ ஓகேம்மா ஆ அந்த அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கா நிறையா மாடல் எல்லாம் நிறைய வந்துருக்கு நெக்லஸ்ஸு ஆரம் செயின்லேந்து வளையல்லேந்து தோடு நிறைய நியூ டிசைன் எல்லாம் நிறைய வந்துருக்கும்மா நீங்கள் டேரெக்ட்டாக வந்து நகைக்கடைல வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் இப்போ எந்த எத்தனை பவுன்னு இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது ம் ஓகே ம் ஒரு நாலு பவுன்னு ஒரு அஞ்சு பவுன்னு ஆரம் பார்க்கலாமா எல்லாம் புது நியூ மாடல் ஓகே ஓகே தாலிச்செயின் மாடல்லே நிறைய நியூ மாடலும் இருக்கு முறுக்கு செயினில் ஓல்டு மாடலே கேட்குறீங்க அதுல நியூ மாடல் முறுக்கு செயின்ல நியூ மாடல் எல்லாம் நிறையா வந்துருக்குங்க இருக்கு அந்தமாரி குட்டி குட்டி பூ பூ வேறு வேறு டாட்டு டிசைன்னு பூ ஃப்ளவர் டிசைன்னு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குதுங்கம்மா நீங்கள் வந்து நிறைய பார்த்திங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் அது வந்து டிசைன் வச்ச செயினா ரெண்டு பவுன்லேந்து ஸ்டார்ட் ஆகுதும்மா

கண்டிப்பாக அஞ்சு பவுனில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே இருக்கும் இந்த டிசைன்னு இருக்கு உங்களுக்கே பிடிக்கும் நீங்கள் வந்து நேரில் பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்கள் மா எந்த மாடல் வேணும் அப்படிங்கன்னா நாங்கள் வந்து இது வந்து நகை செய்யறோம் நாங்கள் எங்கள் கடையிலே நகை செய்யறோம் எந்த மாதிரி மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு சொன்னாலும் சரி இதே மாதிரி தான் எனக்கு டிசைன் வேணும் அப்புடின்னு சொன்னாலும் சரி அதை கண்டிப்பாக எங்கள் நகை கடையிலே செஞ்சு தர மாதிரிலாம் வசதி இருக்கு நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்கம்மா ஆ கண்டிப் ஆ அதே போலவே கண்டிப்பாக இது எல்லாருக்குமே நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் இது கடை ஆரமிச்சதுலேந்தே இருக்கு இப்போ வந்து இந்த சம் சம்மர் டைம்மில் இந்த ஆடி ஆடி சேல் வேறு நிறைய இருக்கு இப்போ ஆடி மாதம் திருமணம் நடக்கும் அதுக்காக ஆஃபராகவே இந்த நகையெல்லாம் செய்யற மாதிரி நிறைய இருக்கும்மா நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை சொன்னீங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் கிராமுக்கு வந்து ஐம்பது பர்சன்ட்டேஜு ப கம்மி பண்ணுறது ஃபைவ் பர்சன்ட்டேஜு இப்போ டென் பர்சன்ட்டேஜ் கம்மி பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் அமௌண்ட் எப்படினா ஒரு அமௌண்ட் ஒரு இப்போ டென் தெளசண்ட் ஒரு கூட வருதுன்னா அதில் ஒரு ஃபைவ் தெளசண்ட் நாங்கள் கம்மி பண்ணிப்போம்மா நாங்கள் நம்பர் கொடுங்கம்மா நாங்கள் கடையில உள்ள டிசைன்ஸ் பூரா நியூ டிசைன் பூரா நான் உங்களுக்கு கொடுக்குறோம் அனுப்புகிறேன் நான் ஃபோட்டோ பண்ணி அனுப்புகிறேன் உங்களுக்கு நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் பண்ணி தரோம் கண்டிப்பாகங்க நான் அனுப்புகிறேம்மா ஆ ஆ ஆ

வந்து பாருங்கள் கடையில தேங்க் யூ